ஆமாங்க சொல்லுங்கள் சரி ஓகே

ஓ நீங்களா எப்படி இருக்கீங்க எங்கள் கடைக்கே வர்றதில்லை ரொம்ப நாளாக அப்படிங்களா என்ன திடீர்னு கூப்பிட்டிருக்கீங்க அப்படிங்களா சரி சரி அப்படிங்களா என்ன ஃபங்க்ஷனு அப்படிங்களா ஆ ஆ ஆ நூற்றம்பது பேருக்குங்களா ம் அப்படிங்களா நீங்க ஒன்று பண்ணுறீங்களா எனக்கு ஒரு லிஸ்ட்டு மட்டும் என்னென்ன செலவு என்ன மளிகை செலவு அப்படினு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து நீங்க கொடுக்க முடியுங்களா ஞாயித்துக்கெழமை ஞாயித்துக்கெழமை குடுத்துடறோம் ஆனால் நீங்கள் வந்து எனக்கு லிஸ்ட்டு கொடுத்துட்டீங்கனா நாங்கள் அதுக்கேற்றமாரி ஆளுங்களை அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வீட்டுக்கே கொண்டாந்து கூட கொடுத்துர்லாம் ஹோம் டெலிவரி ஏதாவது ஆ ஏனால் இப்போ எங்கள் கடையில் ஹோம் டெலிவரி இருக்குது நீங்கள் லிஸ்ட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவோம் ஆர்ட்ரு போடுறது இல்லைண்ண உங்களுக்கு நாங்கள் ஃப்ரெஷ் மேக்ஸிமம் முடிஞ்சளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் எல்லாத்தையும் குடுப் கொடுப்போம் அதில் பொருளை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம் நீங்கள் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க அதெல்லாம் கரெக்டாக பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் ஏன் வேற இடத்துக்கு போனீங்க சரி சரி நீங்கள் லிஸ்ட்டு மட்டும் எனக்கு அனுப்ச்சு விடுங்க ஆ ஓகேங்க ஓகே ஆ இதே நம்பர் ஓகே ஓகே